எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் உள்ள சமையல் பாத்திரத்தை எல்லாம் உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன் விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்குன்னு ஒரு சமையல் பாத்திரம் வச்சுருக்கோம் பருப்பு வேக வைக்க ஒரு குக்கர் வச்சுருக்கேன் விருந்தாளிங்கள் எல்லாம் வந்தால் விரைவில் சமையல் செய்யணுங்கிறதுக்காக சமையல் குக்கர் வச்சுருக்கேன் குழம்பு வைக்க அகலமான பாத்திரம் வச்சுருக்கோம் குழம்பு தாளிக்கண்ணு இரும்புக் கரண்டி வச்சுருக்கோம் பொரியல் செய்ய சி சிறியது பெரியது என்று இரண்டு பெரிய பாத்திரங்கள் வச்சுருக்கேன் முறுக்கு பிழிவதற்கு என்று முறுக்கு உலக்கு வச்சுருக்கேன் இடியாப்ப உலக்குன்னு ஒன்று இருக்குங்க அது வந்து இட்லி கொப்பரையில் இட்லி அரிசி மாவை இட்லி மாதிரி ஊற்றி அதை எடுத்து உலக்கில் போட்டு பிழிஞ்சு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டால் ரொம்ப இனிமையாக இருக்கும் அதனால் அதுக்கு அந்த உலக்குக்கு இட்லி இ இடியாப்ப உலக்குன்னு பேருங்க பால் காய்ச்சுகிறதுக்கு தனிப் பாத்திரம் வச்சுருப்பாங்க காபி போடுவதற்குன்னு சிறியது பெரியது என பாத்திரம் வச்சுருக்கோங்க பிரியாணி செய்வதற்கு என்று பெரிய அகலமான பாத்திரங்கள் வச்சுருக்கோங்க எங்கள் வீட்டில் விழாக்கள் நடத்துகிற நடத் நடத்தும் போது பிரியாணி கிண்டுவதற்கு என்று பாத்திரங்கள் வச்சுருக்கோம் அதற்கு கிண்டுவதற்குரிய பெரிய துடுப்பு வச்சுருக்கோம் அதுக்கு சால்னா செய்வதற்கு பெரிய அகலமான பாத்திரங்கள் வச்சுருக்கோம் சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிப்பதற்கு என்று செம்பு வச்சுருக்கோம் காபி குடிக்க டம்ளர் வச்சுருக்கோம் இப்படி எங்கள் வீட்டில் நிறையா பாத்திரங்கள் இருக்குதுங்க